கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து கேஆர்பி டேமு வந்து தண்ணி செடி கொடிகள் அந்த மாதிரி எல்லாம் அழகாக இருக்குது சுற்றுலா பயணிக்கு வந்து யூஸ்ஸாக இருக்குது சிறுவர் பூங்காவெல்லாம் இருக்குது கொழந்தைகள் வந்து விளையாட வந்து போவோம் நல்லா ஜாலியாக கொழந்தைங்கல்லாம் விளையாடிகிட்டு வந்து வருவாங்க கோயில்கள் கோயில்கள் வந்து ஆஞ்சநேயர் கோயில் கோயில்கள் பழைய கல் கல்வெட்டுகள் அந்த மாதிரி எல்லாம் சைபாசா மலை அந்த மாதிரி பழைய கால கோயில்களெல்லாம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது இந்த கோவில்கள் வந்து அடிக்கடிக்க வெளிலிருந்து வெளிலிருந்தல்லாம் வந்து நாங்கள் வந்து கோவிலுக்கு வந்து நிறையா கோயிலுக்கு வந்து ஆஞ்சநேயர் கோயில் கோயில் சாமி கும்பிட்டு கொழந்தைக குடும்பத்தோடு ஃபேம்லியோடு வெளியே போயிட்டு வருவோம் சாப்பிட்டு வருவோம் கோயிலுக்கு அடிக்கடிக்க போவோம்